எனக்கு வந்து நீச்சல் பயிற்சிலேயே உள் நீச்சல் தான் ரொம்ப ஸ்வாரஸ்யமாக இருந்துச்சு அப்புறம் உள் நீச்சலில் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் உள் நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ஒரு நீச்சல் கற்றுக்கிறணும்ன்னாலே ரொம்ப நேரம் ஆகுது இதே இது உள்நீச்சல் கற்றுக்கணுன்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு இதுக்கு கற்றுக்குறதுக்கே நான் எப்படியும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சி உள்நீச்சல் கற்றுக்குறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னால் ரொம்ப நேரம் நம்ம உள்ளையே இருக்கணும் உள்ளையே இருந்து தான் நம்ம மூச்சடைச்சி உள்ளேயே இருக்கணும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் உள் உள் நீச்சல் அடிக்கும்போது போட்டியெலாம் வைப்பாங்க நல்லா செய்கிறவங்களுக்கு போட்டி வைப்பாங்க போட்டி வச்சதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம நெ ஒரு போட்டியில் கலந்துக்கொள்ளமுடியும் அதுவும் இந்த இந்த போட்டி வந்து ரொம்ப கஷ்டமான போட்டி இதை கற்றுக்கிட்டா இன்னும் நல்லா இருந்துச்சு கற்றுக் இதுலேயே போய் நம்ம இது பண்ணோம்ன்னால் இன்னும் நிறையா இடத்துல நம்ம ஜெயிக்கலாம் இதே இது நான் நான் கற்றுக்கிட்டதுல வந்து இது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க அதுலே நான் இருந்து ஜெயித்து ஜெயிச்சுட்டேன் இதுலேயே